இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிற நடைமுறை பாரம்பரிய விவசாய முறைகள் வந்து எ எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போதிக்கு எப்போதுமே வந்துட்டு பண்ணுற ஒன்னுன்னால் நெல் சாகுபடி நெல் அறுவடை அப்புறம் வந்து பயிறு உளுந்து பருத்தி பருத்தி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பருத்தியிலேருந்து வர பஞ்சு வச்சு தான் அந்த தலகாணி மெத்தை சோஃபா இதுமாரிலாம் எல்லா பண்ணுறாங்க இதியும் ஒரு வளர்ச்சியா இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க பயறு உளுந்து இது எப்படினா பயறு வந்துட்டு நம்ம வீட்டில டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து உளுந்து இதுவும் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் நெல் வந்துட்டு ஒரு சில ஊரில் இன்னும் வச்சிருக்காங்கள் கிராமப்புறத்தில் எப்போதுமே வந்துட்டு நம்ம சாகுபடி பண்ணியே ஆகணும் விவசாயத்தையே வந்து விடவே கூடாது அப்படிங்கிறதுனால வச்சிருக்காங்கள் நெல் அறுவடை பண்ணி அதை அறுத்து இங்கே வந்துட்டு பொங்கலுக்கு கூட வயலுக்குலாம் வந்துட்டு விஷேஷமாக கொண்டாடுவாங்கள் அப்போது அறுவடை பண்ணுற டையோம் அப்படின்லாம் சொல்லி விவசாயம் வந்துட்டு இதனால இவங்கள மாரி ஆளுங்கள் கொஞ்சமாவது இருக்கிறதுனால விவசாயம் மேலும் மேலும் வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம் அதே சமயம் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நமக்கு விவசாயம் வந்து இவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றதுக்காகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதே நகரம் சைடுலலாம் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே கடையில் வாங்குற அந்த பையரிசி பாக்கெட் அரிசி ப்ளாஸ்டிக் அரிசி இதுமாதிரி அரிசியை தான் அவங்க சாப்பிட்றாங்க அது எல்லாமே வந்துட்டு கெமிக்கல்னு சொல்லலாம் இங்கே நம்மளுமே நம்ம வயல்ல போடுறதுக்குமே வந்துட்டு பூச்சுக்கொல்லி மருந்து அதுமாதிரி நிறையா பெஸ்ட்டிசைட்ஸு இதுமாதிரி போடுவாங்கள் ஆனால் இந்த சைடில் அவ்வளோவா வந்துட்டு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாட்டு எருவு இதுமாதிரி இயற்கையான முறையில் தான் வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க ஒரு சில இடங்கள்ல இன்னுமே இயற்கையாக பூச்சுக்கொல்லிலாம் யூஸ் பண்ணாமல் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம் நான் என் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்துட்டு மேலும் மேலும் நல்ல செழிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இங்கேருந்து நகரத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த இயற்கையான காற்று அந்த வயல் அந்த வயல்வெளியாக வரக் கூடிய காற்று அப்பறம் அங்கே அந்த வயல்ல இருக்கிற தண்ணி இதுலாம் பார்க்கறப்போ ரொம்ப ஒரு இயற்கையாக இருக்கும் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அங்கே நகரத்துலேருந்து இங்கே வரவங்க எல்லாருமே விவசாயம்லாம் இன்னும் இந்த காலத்தில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்குலாம் நம்ம ஊர் கிராமப்புறங்கள் சைடில் இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கள் இன்னும் பண்ணுறாங்க அப்படிங்கற மாதிரிதான் பார்ப்பாங்க ஆனால் அந்த விவசாய குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் இருந்தாலுமே அது வந்துட்டு இப்போ இருக்கிற காலத்துக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயம் வந்துட்டு இன்றைய நடைமுறையில் பாரம்பரிய விவசாயமாக பண்ணுற குடும்பங்களும் நிறைய இருக்காங்கள் அதே சமயம் விவசாய குடும்பத்தில் இருந்துட்டு விவசாயமே வேணாம்னு மற்ற படிப்புக்கு இல்லை வெளிநாடுகள் செல்கிறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்கள் இதனால நம்ம கிராமப்புற சைடில் இருக்கிற விவசாய குடும்பங்கள் அனைத்துமே நமக்கான ஒரு நன்மைகள் கூட சொல்லலாம்